இப்போ நான் சமைக்க ஆரம்பித்தேன் நான் வந்து என்னென்ன போடலாம் அப்படின்னு ஃபர்ஸ்டு யோசிப்பேன் யோசிவிட்டு அப்புறம் அதுக் அதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு தனித்தனியாக எடுத்து வைப்பேன் ஃபர்ஸ்டு எண்ணெய் கடுகு அதையெலாம் எடுத்து வச்சுட்டு ஏன்னால் மோஸ்ட்லி நிறைய பெரிய ஐட்டம்ஸெலாம் சமைக்க மாட்டேன் எனக்கு என்ன தேவையோ ஸ்நாக்ஸ் மாதிரி ஏதாச்சும் செஞ்சுப்பேன் அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுற மாதிரி இருந்தால் கட் பண்ணி வச்சுட்டு ஆனியன்செல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு எல்லாமே ரெடியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை செஞ்சு டேஸ்ட் நல்லா இருக்கா அப்படிலாம் பார்ப்பேன் நல்லா இருந்தால் சாப்பிடுவேன் இல்லைன்னா வச்சுருவேன் அதுக்கப்புறம் என்னென்ன பொருள்னால் இப்போது ஒரு எக்ஸாம்பில்க்கு நான் வந்து ஒரு பொட்டேட்டோ ஃபிரை பண்ணுறேன்னா ஃபர்ஸ்டு வந்து பொட்டேட்டோ எடுத்து அதெல்லாம் பீல் பண்ணிவிட்டு அதை வந்து கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வேறு என்ன அதுக்கு வெங்காயம் அந்த மாதிரி கருவேப்பிலை அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு தனித்தனியாக எடுத்து வச்சுட்டு அதெல்லாம் கிளீன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி கடுகெல்லாம் போட்டு ப்ரை பண்ணிகிட்டே அதுக்கப்புறம் எவ்வளோ உப்பு போடணும் அப்புறம் எவ்வளோ சில்லி பவுடர் போடணும் எவ்வளோ மஞ்சள் தூள் போடணும் எல்லாமே போட்டு செஞ்சு அதுக்கப்புறம் அதில் வர ஒரு ஸ்மெல்லு அந்த அந்த ஸ்மெல்லை வச்சுட்டு ஓ நல்லாயிருக்கா நல்லாயில்லையா அப்படின்டு டேஸ்ட் இருக்கும் அந்த மாதிரிதான் எல்லா திங்ஸுமே எடுத்து வச்சுட்டு அப்புறம் தான் நான் குக் பண்ணுவேன் அதுக்கு முன்னாடி குக் பண்ணிணா ஏதாச்சும் மிஸ் பண்ணிவிட்டோன்னா அதனால் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறந்தான் குக் பண்ணுவேன்